ஆமாங்க மேம் ஆமாங்க மேம் ஆ சொல்லுங்கள் மேம் இல்லை மேம் பார்த்துட்டு தான்ங்க மேம் இருக்கோம் சேரிங்க மேம் மேம் நான் இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணிருக்குறதுனால எனக்கு தெரிலைங்க மேம் வர அவசரத்தில் ஏதாவது மாற்றிக் கீத்தி வைச்சிட்டு வந்துருப்பேங்க மேம் ஓகே மேம் நான் சரியாக படிக்காமல் கவனிக்காமல் இருந்துருட்டேங்க மேம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்ட் பண்ணிக்குறேங்க மேம் ஓகே மேம் சாரி மேம் மேம் நான் இப்போ தான் ஜாயின் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கனால எனக்கு அவ்வளவா தெரிலைங்க மேம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து வந்து கரெக்டாக ரூல்ஸெல்லாம் ஃபாலோவ் பண்ணிக்கிறேங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகேங்க மேம்

ஓகே மேம் ஓகே மேம் நான் சொல்லிடுறேங்க மேம் ஓகே மேம் அப்படில்லாம் எதுவும் இல்லங்க மேம் மிஸ்ஸெல்லாம் ஆகாதுங்க மேம் ஓகேங்க மேம் சாரிங்க மேம் தேங்க்யூ மேம்